ஹலோ அப்துல்தானே ஏ நமக்கு தஞ்சாவூரில் ஒரு லேண்டு ஒன்று வேணும் ஒரு கொறைஞ்ச பட் கொறைஞ்ச பட்ஜெட்டில் எதாச்சும் லேண்டு இருக்குமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா சார் அது பத்து லட்சம் அது பதினஞ்சு லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு லேண்டை சுற்றி சிட்டி ஓர்த்துல்லாம் கரட்டாக இருக்குமில்ல ஓகே சார் ஓகே சார் ஒரு ஒரு எமர்ஜென்ஸினால் பக்கத்தில் அதுக்குள்ள சேஃப்ட்டி ப்ராடக்ட்லாம் எல்லாம் இருக்குமில்ல சார் ஹாஸ்பிடல் அதல்லாம் ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும் அமௌண்ட் கூட போனாலும் பிரச்சனை இல்லை எந்த எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது பின்னாடி லேண்டில் ஆ ஓகே சார் ஓகே சார் அந்த அந்த அதுக்குள்ள அமௌண்ட்டுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குமில்ல அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குமில்ல சார் ஆ ஓகே சார் நேரில் வர ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்